இந்திய அரசியல் கட்சி வந்து முன்னாடியை விட நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்திய அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு செயல்படுறாங்க அது தான் இப்போ நம்ம நாட்டில் பிரச்சினையா இருக்குது அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு போய்க மக்களுக்கு நேரடியா சேர்கிற மாதிரி பண்ணிணாங்கன்னா நம்ம நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் மக்களும் நல்லா பயன் அடைவாங்க நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல தொழிற்சாலைகள் வளர்கிற மாதிரி நல்ல திட்டங்களை அரசியல்வாதிகள் கொண்டு வரணும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம நன் ஜனநாயக நாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னால் நம்மளே ஓட்டு போட்டு நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளோட பிரதமரை முதலமைச்சரலாம் நம்மளே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் சில நாடுகள்லெலாம் இன்னும் அரசர் ஆட்சி தான் நடக்குது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல ஆனால் நம்ம நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களோட கருத்தை சொல்றத்துக்கு உரிமை இருக்குது அவங்களோட யா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்னால் நான் காமராஜர் சொல்லுவேன் அவரு ஆட்சி பண்ணிண காலத்தில் ரொம்ப நல்லா மக்களெலாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு நல்ல ப ப பயன் உள்ள திட்டங்களெலாம் வந்து ப பண்ணிணாரு காமராஜர் குழந்தைங்களுக்காக கல்விக்கு ரொம்ப முக்கியோத்துவம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து படிக்கிறதுக்கு வர வைச்சாரு அது வந்து ரொம்ப பெரிய விஷயோம் இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்லாம் இந்தளவுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே காமராஜரு தான் அதனால எனக்கு அவரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை நான் நேரில் பார்த்தால் என்ன கேட்பேன்னா உங்களோடய இந்த மாதிரி மதிய உணவு திட்டம் அந்த மாதிரி திட்டத்தில் உங்களுக்கு குழந்தைங்களுக்காக நீங்கள் அடுத்து என்ன திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பீங்க அப்படின் சொல்லி கேட்டிருப்பேன்